ஹலோ அண்ணன் வணக்கண்ணன் சொல்லுங்கள் அண்ணன் அண்ணி சொன்னாங்கள் உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது எங்கிட்ட கேட்கணும்னு சொன்னாங்கண்ணன் நோய் எதிர்ப்பு சக்தி அப்புறம் காய்ச்சலுக்கு தடுப்பூசி பற்றியா அண்ணன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உணவில் உள்ள தாதுக்கள்ல வர மாதிரி சாப்பிடுங்கண்ணன் விட்டமின் நிறைஞ்ச உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்கள் அப்போதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்ண்ணன் நிறைய தண்ணி குடிங்கண்ணன் எட்டு லிட்டர் குடிங்கண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிங்கள் நல்லா உடல் பயிற்சி பண்ணுங்கள் யோகா பயிற்சி பண்ணுங்கள் உடம்பும் மனதும் ரொம்ப சுத்தமாக இருக்கும் டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கோங்கண்ணன் நம்ம அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஊட்டச்சத்து விட்டமின் மாத்திரைலாம் தராங்கண்ணன் அது மட்டும் இல்லாமல் காய்ச்சலுக்கு தடுப்பூசி போட்டுறாங்கண்ண வயசுக்கு எந்த மாதிரி என்னவோ ஓகே அண்ணன் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்கண்ண அப்புறம் நான் கால் பண்ணுறேன் வச்சிருங்கண்ண